பாரம்பரியமான உடையை உருவாக்கும் முயற்சிலாம் நான் செய்யலை அது என்னுடைய வேலையும் இல்லை ஏன்னா திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னலாடை நிறுவனங்கள் நிறையா இருக்குது அங்கன விதவிதமான ஆடைகள் வந்து பார்த்திங்கனா உற்பத்தி பண்ணிட்டுருக்குறாங்க அது தனித்துவமாலாம் இருக்குது தனித்துவமான தொழில் நுட்பங்களை பயன்படுத்தி செஞ்சிக்கிட்டுக்கிறாங்க இப்போ திருப்பூரில் வந்து துணிக்கு சாயம் போடுறதுனு தனியாக இருக்குது அடுத்தது பட்டன் வைக்கறதுன்னு தனியாக இருக்குது அந்த தைக்கிறக்குன்னு தனியாக இருக்கிறாங்க அடுத்தது அந்த பனியன் அந்த மாதிரி டிசைன்லாம் போடுவாங்கல்ல அதுவும் அதுக்கும் நிறையா இருக்குது விதவிதமாக இருக்குது அதை நுட்பங்கள்லாம் பெரிய பெரிய மிஷினாக இருக்குது போய் பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது நூலை கொடுத்து விட்றான் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது எல்லா நூலும் மொத்தமாக சேர்ந்து அது என்னது பின்னி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது என்னது ஒரு துணி மாதிரி என்ன செஞ்சுடுச்சு வெளியே வந்துடுது இப்படி நிறையா இருக்குது திருப்பூரில் அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பெங்களூர் ரெண்டாவது இது திருப்பூரை காட்டியும் பெங்களூர் கொஞ்சம் என்னது நல்லாயிருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் வந்து ஆடைகளுக்குன்னே பேர் பெற்ற ஒரு நூல் ஒரு ஊர் அப்படிதான் சொல்ல முடியும் நிறையா இருக்குதுங்க தனித்துவமாக இருக்குது தையல்லேருந்து என்னது பின்னல்லேருந்து அது மாதிரி நெசவுல்லாம் செய்கிறாங்க நெசவு அது என்னது தறி பின்னுறது தறி அப்படினு சொல்லுவாங்க இங்கே தறி தறி பின்றதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது திருப்பூரில் அது ஒவ்வொரு நம்ம மக்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னால் அந்த தறியெல்லாம் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் என்னாச்சு கேட்டிங்கன்னால் போயிட்டுத்தேன் இருக்குது ஆனால் நல்ல முறையில்தான் அந்த தொழில்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது சென்று அடைஞ்சு கொண்டிருக்குது இப்போ அதைத்தான் சொல்ல முடியும் ஆனால் அந்த தொழில்நுட்பங்கல்லாம் நல்லா வளர்ச்சி பெற்றுச்சு பாரம்பரிய உடைன்னால் வேட்டி சேலை பாரம்பரிய உடை அதுவும் இப்போ விதமாக வந்துடுச்சுங்க ஆனால் முயற்சி இல்லைங்க ஆமாம் ஆனால் மக்கள் இங்கே இருக்கற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடை எல்லாம் புதுசு புதுசான என்னது நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் சில இடங்களில் பார்த்துருக்குறேன் ஆனால் அதே செக்கேண்ட் பீஸு தேர்டு பீஸு எதுவும் டேமேஜ் ஆனால் அப்படின்னு சொல்லிவிட்டு விற்கிறாங்க குறைந்த விலைக்கு அது துணியினுடைய தன்மையை பொறுத்தும் குவாலிட்டியை பொறுத்தும் அது விற்பனை பண்ணுறாங்க அது இர் இருக்கணும் கண்டிப்பாக அது இருக்கணும் அது ஒரு நல்ல முறைதான் பாரம்பரிய உடைனால் இப்போ யாருங்க அணிகிறா எதோ நல்ல எதுவும் டிசைன் எதுவும் என்னது ஆடையத்தான் உடுத்திகிட்டு திரிகிறோம் அந்த இது என்னது பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லிக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் வேறே என்ன இருக்குதுங்க பாரம்பரியம்னால் பொங்கலுக்கு இந்தா பொங்கல் வரப்போகுது பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சேலை கட்டிகிட்டு அடுத்து என்னது வேட்டி சேலை கட்டுறானா இல்லை பேண்ட் ஷர்ட் தான் இப்போ தொழிநுட்பங்கள்லாம் எங்கேயோ போகும்போது பார்த்திங்கன்னா மனிதனுக்கு வந்து நவீன உலகத்தை நோக்கி அவன் நவீன உலகத்தை தேடி போயிட்டிருக்குறான் அவ்வளோதான்